எனக்கு இப்போ ரொம்ப பிடித்த பாடல்கள் பார்த்திங்கன்னா என்னோட க பள்ளிப் பருவத்தில் என்னோடய பாடல் ஆசிரியை தான் மீரான்னு சொல்லிட்டு அவங்கள் தான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க சின்னஞ்சிறு கிளியே அந்த பாட்டு அப்புறோம் நிறைய பாரதியார்கள் பாட்டு இந்த மாதிரி பாட்டு பாடலெலாம் கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி என்ன தான் எனக்கு கர்நாடிக் கற்றுக்கணும் வீணை கற்றுக்கணும்னு ஆசை இருந்தாலும் என்னால் அதெல்லாம் கற்றுக்க முடியல இருந்தாலும் இந்த ஃப்ரீ அதாவது காசில்லா ஒரு பாடல் பயிற்சி வகுப்பில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஒன்போதாவது வகுப்பிலேருந்து ஆறாம் வகுப்பிலேருந்து ஒம்பதாம் வகுப்பு வரைக்கும் நான் கற்றுக்கிட்டேன் அது வந்து எனக்கு வெள்ளிக்கிழைமையானா ஒரு காலையில் போனதும் ஒரு ஒரு மணி நேரம் எல்லாரையும் உட்கார வெச்சு நல்லா கூட்டு பிராத்தனை மாதிரி எல்லா பஜனை பாடல்களையும் பாடுவோம் அதுபோக சனிக்கிழமைதோறும் எங்கள் அப்பா என்னை வந்து பெருமாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பஜனை செய்ய வைப்பாரு அந்த பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப பாடல்கள் எல்லாம்தான் எனக்கு பக்தி பாடல்கள் தான் மிகவும் பிடித்தமான ஒரு பாடல்கள் அது வந்து நான் கோயில்கள்லையும் என்னோட பள்ளிப்பருவத்திலையும் நான் கேட்டு ரசித்திருக்கேன்